தமிழ் மக்கள் தங்கள் கலாச்சார பாரம்பரியங்களை போற்றுவதற்கு தங்கள் மொழிகளை தம் உயிராக நினைக்கிறார்கள் மொழி என்பது உயிர் மொழி வேறு உயிர் வேறு அல்ல நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதே ஆகும் தமிழர்களின் பாரம்பரியம் என்பது அவர்களோட மாண்பு வீரம் அறம் போன்றவைகள் ஆகும் உயிர்மெய்னேயம் மனிதர்களின் மிகப்பெரிய மாண்பாகும் தங்கள் மொழி என்பது உயிர் தம் இனம் அழியுமானால் தம் மொழி அழியும் மொழி அழிவதை வைத்து இனம் வாழுமா வாழாதா என்று முடிவு செய்வார்கள் மொழியை போற்றாதவன் இனத்தை பாதுகாக்காதவன் மொழியை போற்றி இனத்தை பாதுகாப்போம் மொழி அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் உயிர் அழியும் மொழியை போற்றுவோம் தமிழ் மக்கள் தங்கள் மொழியை உயிராக நினைத்து போற்றுகிறார்கள்